நம்ம இந்தியா கலாச்சாரத்தில் நிறைய நடன வடிவங்கள் இருக்குது அதில் நம்ம கலாச்சாரத்தில் முக்கியமானது வந்து பரதநாட்டியம் அதாவது தமிழ்நா ஒரு ஒரு நா ஒரு ஒரு ஊருக்கு ஒரு ஒரு இடத்துக்கு ஒரு ஒரு டான்ஸ் வந்து இருக்குது அதேமாதிரி நம்ம ஊருக்கு நம்ம இடத்துக்கு என்ன டான்ஸ் இருக்குதுனா பரதநாட்டியம் அந்த பரதநாட்டியத்தை வந்து முறையாக கற்றுக்கிட்டு அதை ஒரு ஆத்மார்த்தமாக ஒரு மனசோடய இன்ட்ரஸ்டோடய அதைக் கற்றுக்கிட்டு அரங்கேற்றம் பண்ணி அதுக்கப்பபுறந்ததான் நடன கலைஞராக ஆகணும் அந்த நடனக்கலைஞராக ஆனத்துக்கப் ஆனதுக்கு என்னென்ன தகுதி இருக்குது அப்படினு பார்த்தோன்னா ஒரு நடனக்கலைஞராக இருக்கணுனா அந்த கலைக்கு முதலில் மரியாதை கொடுக்கணும் அந்தக்கலையை நம்ம வந்து தொட்டுக்கும்பிடணும் கடவுளாக பார்க்கணும் அப்போதான் நம் அந்த தகுதிதான் நடனக்கலைஞருக்கு இருக்கற வேண்டியது நம்ம இப்போ பரதநாட்டியம் அப்படினு எடுத்துக்கிட்டோனா பரதநாட்டியம் ஆடுறதுக்கு முன்னாடி வணக்கம் வைப்போம் பரதநாட்டியம் ஆடி முடிச்சதுக்கு அப்புறமும் வணக்கம் வைப்போம் அதுதான் நம்ம அந்த நடனத்துக்கு தர்ற மதிப்பு மரியாதை அதுதான் ஒரு நடனக்கலைஞருக்கு இருக்கற வேண்டிய ரொம்ப முக்கியமானது இப்போ காலில் காலில் நம்ம சலங்கை கட்டுவோம் பரதநாட்டியம் ஆடனோனா காலில் சலங்கை கட்டிதான் ஆடுவோம் அந்த சலங்கைக்கூட ஒரு மரியாதை இருக்குது அந்த சலங்கையை கட்டுனதுக்கு அப்புறம் நம்ம காலில் செப்பல் போடக்கூடாது அப்படிலாம் போட்டோனா அதுக்கு மரியாதையே கிடையாது அந்த சலங்கையை தொட்டு கும்பிட்டதுக்கு அப்புறமாதான் நம்ம காலில் அந்த சலங்கையே கட்டுவோம் பரதநாட்டியோன்றது எல்லா நிகழ்ச்சிகள்லேயும் வரவேற்பு டான்ஸாகதான் இருக்குது அதுதான் வெல்கம் டான்ஸே அதுதான் ரொம்ப முக்கியமாக இருக்கும் ஏன்னா அது வந்து ஒரு கடவுளுக்கு இணையாக வந்து அது ஒரு வரவேற்பு வர்றவங்களை வரவேற்கிறது அதுதான் ரொம்ப முக்கியம் எல்லா நிகழ்ச்சிகள்லேயுமே பரதநாட்டியம்றது ரொம்ப முக்கியமாக இருக்கும் அதுக்கான மரியாதை அதுக்கு கிடைக்கணும் பரதநாட்டியத்தில் இருக்கற கலைஞருக்கு இருக்கற வேண்டிய முக்கியத் தகுதி இதுதான் அந்த கலைக்கு தகுதி இருக்கணும் அந்தத் தகுதியாக இருக்கற வேண்டியது மரியாதைதான் அதுக்குக் கொடுக்க வேண்டிய மரியாதையை நம்ம கொடுக்கணும் அந்த பரதநாட்டியத்துக்கும் அந்த சலங்கைக்கும் என்ன மரியாதை கொடுக்கணுமோ அந்த மரியாதையை நம்ம கொடுத்தே ஆகணும் இதுதான் அவங்களுக்கு இருக்கின்ற முக்கியமான தகுதி